என்னை பற்றி சொல்லணுன்னா நான் ஒரு சாதாரண பெண் தான் நான் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு மிடில் ஃபேமிலி தான் ஆனால் என்னுடைய சாதனைகள் வந்து இந்த நாட்டிற்கு நம்ம தமிழ்நாடு அளவுலையாவது நான் வந்து சிறப்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அந்த ஆசை என்னுடைய கனவு வந்து என்னுடைய ஆசைகள் வந்து நிறைவேறணுங்கிறதுக்காக தான் நான் மேற்படிப்பு படிச்சுட்டு இருக்கேன் சாதாரண மாணவர்களையும் சாதனை படைக்கிற ஒரு கல்வி நிறுவனத்தில் தான் நான் இப்போ படிச்சிட்டுருக்கேன் நான் நல்லா படிச்சி நல்ல ஒரு வேலை வாங்கி நான் அந்த எங்களுடைய மாவட்டத்திற்கும் என்னை பெற்ற அம்மா அப்பா அவங்களுக்கும் நல்ல ஒரு பேர் வாங்கி தரணும் அப்படிங்கிறது தான் என்னை பற்றி சொல்லணுன்னா நல்லா படிப்பேன் என்னுடைய முழு வேலையுமே படிப்பு மட்டும் தான் ரீடிங் புக் ஒன்லி அதே ஸ்பீச் நிறைய கேட்பேன் தலைவர்கள் இதுக்கு முன்னாடி இருந்தவங்களுடைய பேச்சிகளை வந்து நான் கேட்பேன் அது எனக்கு ரொம்பவும் வந்து பிடிக்கும் அதுக்கப்புறம் சொல்லணும் அப்படின்னா அதிகமாக நம்ம செயலிடுறது வாசித்தல் தாங்க அந்த காலத்தில் எழுதுன அந்த தமிழ் புத்தகங்களை வாசிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு சாதனையாளராக நான் இருக்கணும் சாதாரண பெண்ணை சாதனையாக ஆக்கி காட்டணும் அப்படின்றது எங்கள் அம்மா அப்பாவோட ஆசை கண்டிப்பாக இன்றைக்கி இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நான் ஒரு சாதனையை ஒரு மாவட்ட அளவிலோயோ இல்லை ஒரு த ந தமிழ்நாடு ஸ்டேட் அளவுலேயோ ஒரு சாதனையை படைச்சி காட்டணும் அப்படின்றது என்னுடைய ஆசைன்னு சொல்லலாம்